வெளியூருக்கெல்லாம் நாங்கள் போய்விட்டா எங்கள் செடியை வந்து நாங்கள் வந்து அதுக்கு தேவையான அனைத்து இது வந்து உரமும் சரி எரு தண்ணி இப்பெல்லாம் சொட்டு நீர் பாசனம் என்ற அந்த வந்து முறையெலாம் வந்திருக்கா அதுக்கு தேவையான தண்ணியை தொட்டியில் டேங்க்கில் நாங்கள் ஏற்றிட்டு அதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் போகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு போய்விடுவோம் அதுக்கு தேவையான உணவுகள் அதெல்லாம் நாங்கள் வந்து செடிக்கு எல்லா போட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கிறவுங்கள்ட்டியும் ஒன்ஸ் நாங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கிட்டியும் நாங்கள் சொல்லிவிட்டு போவோம் இப்போ மழை காலகிறதால தண்ணி தேங்கி நின்றா செடி எல்லாமே அழுகிடும் அந்த அதுக்காக வந்து நாங்கள் வந்து அதுக்கு ஒரு வாய்கால் பறித்து அதுக்கு தேவையான தண்ணி இருக்குது இருந்துக்கிட்டு மீதி தண்ணியெலாம் வெளியேர்கிற மாதிரி என்ற முறையை அதுக்கான முறையும் நாங்கள் வந்து ட செய்து தரப்பட்டுவிட்டு நாங்கள் அப்பப்போ வெளியில் நாங்கள் அது போவோம்